ஹலோ ஆமாம் சார் கார்த்திக் மெஸ் தான் இது ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் இன்னைக்கு இன்னைக்கு வந்து நம்ம இதில் பெப்பர் சிக்கன் இருக்குது சார் செட்டிநாடு சிக்கன் இருக்குது சார் அப்புறம் நெத்திலி ஃப்ரை இருக்குது சார் காடை சிக்ஸ்ட்டி ஃபைவ் இருக்குது உங்களுக்கு இன்னைக்கு எல்லாமே நம்ம ஹோட்டலில் இன்னைக்கு ஸ்பெஷல் தான் உங்களுக்கு என்ன வேணுனாலும் சொல்லுங்கள் சார் மட்டனில் மட்டன் க்ரேவி இருக்குது சார் மட்டன் சுக்கா இருக்குது ஆமாம் உங்களுக்கு எது வேணுனாலும் சொல்லுங்கள் நம்ம டெலிவரி பண்ணி எது சார் ஆ குடல் இருக்குது சார் குடல் கிரேவி இருக்குது சார்

ஓகே சார் ஆ முட்டை மாஸ் இருக்குது சார் முட்டை மாஸு உங்களுக்கு முட்டை மாஸில் உங்களுக்கு ஆஃப் வேணுமா இல்லை ஃபுல்லு வேணுமா சார் சரி சார் சரி சார் வேறு உங்கள் ஆ காடை சிக்ஸ்ட்டி ஃபைவ் இருக்குது சார் காடையில் காடை சிக்ஸ்ட்டி ஃபைவ் இருக்குது காடை வந்து உங்களுக்கு சுக்காவும் ஆமாம் சுக் சுக்காவாக சே சுக்காவாகவே பண்ணிக் கொடுக்குறோம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை உங்களுக்கு சிக்ஸ்ட்டி ஃபையாக வேணுனாலும் சிக்ஸ்ட்டி ஃபைவ் போட்டு தந்துடுறோம் இல்லை உங்களுக் கிரேவி கிரேவியாகவும் பண்ணித் தருவோம் சார் உங்களுக்கு எப்படி வேணுனாலும் பண்ணி தருவோம் ஓகே ஓகே சார் ஓகே சார் ஓ ஓகே சார் கண்டிப்பாக கண்டிப்பாக போட்டுக் கொடுத்துருவோம் சார் வீட் ஆ வீட்டில் கொடுத்துருவோம் சார் உங்கள் அட்ரஸ் மட்டும் சொன்னிங்கனா நம்ம அனுப்ச்சிவிட்றோம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே சார் ஓகே சார் உங்கள் நம்பரை கொடுத்து மாலையீடுட்டே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் அடிக்க சொல்கிறேன் சார் வந்து வாங்கிக்கோங்க சார் ப ப ஓ ஓகே சார் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு அரமணி நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடும் சார் ஓ ஓகே நன்றி சார் நன்றி சார்